நிலத்துல வந்து பயிர் வச்சுவிட்டோமுன்னாக்க அந்த தண்ணி வந்து விவசாயத்துக்கு நெல் பயிருக்கு மட்டும் தண்ணி வந்து அந்த நெல் பயிர் இட்டதுலந்து எண்பது நாள் தொண்ணூறு நாள் தண்ணி வந்து வறட்சி இல்லாமல் காட்டணும் அப்போ தான் வந்து அந்த ப பயிர் வந்து வளர்ச்சி நல்லா நல்லா தாங்கி கூடிய சக்தி வரும் தண் நீர் ஆதாரம் வந்து எங்கள் பக்கம்லாம் ஃபுல்லாவுமே போர் கிடையாது ஃபுல்லாவுமே கிணறு தான் கிணத்துலந்து தான் தண்ணி எடுத்து நாங்கள் வயலுக்கு பாய்சுவோம் அந்த பைப்பு மூலையமாக கிணத்துல மோட்டார் போட்டு அதுலந்து நான் பைப்பு மூலையமாக போய் நிலத்துல தண்ணி பாய்சுவோம் தண்ணி பாய்சும் போது அந்த தண்ணி வந்து வீணாகாமல் பார்த்துக்குவோம் மற்ற தண்ணி வந்து ஃபுல்லாவுமே வயலுக்கு பாய்சுவோம் மணிலான்னு ஒரு பயிர் இருக்கு மணிலா பயிர் வந்து ஒரு பாய்ஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி காட்டினா போரும் இருபது நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி காட்டினா போரும் நல்லது அந்த மணிலான்றது வேர்கடலை வேர்கடலைக்கு வந்து இருபது நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி காட்டினா போரும் அது வந்து நூற்றி இருபது நாள் பயிர் அது அதேமாரி அதுக்கு வந்து அதிகமாக தண்ணி தேவை படாது என்ன வயலுக்கு மட்டும் தான் நெல் பயிருக்கு மட்டும் தான் தண்ணி வந்து டெய்லியும் தண்ணி பாய்சணும் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டிப்பு ஒரு தண்ணி பாய்சுனாலும் பரவாயில்ல அது சு காணி தா தண்ணி இல்லாமல் காய்ஞ்சுருச்சுன்னா சுத்தமாக பயிரே வராது செலவு பண்ணது அத்தனையும் வேஸ்ட்டாக போயிடும் அதேமாரி இன்னோரு இன்னோரு தோட்டக்கால் பயிர் உண்டு தோட்டக்கால் பயிருக்கும் அதேமாதிரி தான் அது வெண்டை கத்திரிக்காய் மிளகாய் அந்த மக்காச்சோளம் இதுமாரி பயிருக்கெல்லாம் வந்து நீர் ஆதாரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் ஒரு இருபது நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணியோ பாய்ஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணியோ அந்த வ நெல்லுக்கு வந் நெல்லை தவிர்த்து மிளகாய்கி பாசைலாம் அதேமாரி வெண்டை செடியும் நாங்கள் நடுகிறோம் வெண்டை செடி விவசாயத்தில் நாங்கள் பயிர் வைக்கிறோம் வெண்டை செடிக்குலாம் வந்து இருபது நாளைக்கு ஒரு வாட்டி பாய்ஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி காட்டினா போதுமானது அது அந்த தண்ணி வந்து அந்த இருபது நாளை பாய்ஞ்சு நாளைக்கும் அந்த பூமியில வந்து அந்த ஈர பச இருந்துக்கின்னே இருக்கும் அது வந்து சட்டுன்னு காயாது அதேமாரி மிளகாய்க்கும் அதேமாரி தான் ஒரு பாய்ஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி பத்து நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி காட்டினா அந்த ஈரை பசம் வந்து அந்த அந்த வ அந்த வயலில் வந்து பூமியில வந்து தாங்க கூடிய சக்தி இருக்கு எங் எங்கள் பூமி எல்லாம் வந்து தண்ணி பாய்சணும்னா ஒரு இருபது நாள் ஒரு பாய்ஞ்சு நாள் காயாம அந்த ஈர ஈர பசை வந்து தண்ணி இருக்கும் அந்த வய அந்த பயிருக்கு தேவையான அந்த தண்ணியை வந்து இழுத்து கொடுத்துக்கின்னு இருக்கும் எங்களுக்கு வந்து நீர் ஆதாரமே மழை பெஞ்சு ஏரி நொம்புரா தான் கிணதான்ல வந்து தண்ணி ஊறி அதன் மூலையமாக தான் நாங்கள் வந்து மோட்டார் போட்டு வயலுக்கு பாய்ச முடியும் அதேமாரி மழை பெய்லைன்னா எங்கள் பக்கம்லாம் வறட்சியான மாவட்டம் அது எங்களுக்கு வந்து மழை இருந்தால் வருஷம் வருஷம் மழை இருந்தால் மட்டும் தான் எங்கள் கிணத்துக்கு வந்து நாங்கள் வந்து கிணறு வந்து இருபது கெஜம் அதாவது அறுபது எழுபது அடி எண்பது அடி கிணறு வெட்டுனா மட்டும் தான் அந்த நீர் ஆதாரம் கெடை